சுயஉதவிக்குழு பற்றி உங்கள் கருத்து சுயஉதவிக்குழு அப்புடின்னா செல்ப் ஹெல்ப்பிங் குரூப் செல்ப் ஹெல்ப்பிங் குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்களுக்கு இடையே பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்புதான் சுயஉதவிக்குழு அப்படின்னா நம்ம காசை வந்து நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை மொத்தமாக யாராச்சும் ஒருத்தங்க இல்லாதவுங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி கொடுக்கற மாதிரி அதுக்கு வந்து சின்ன குறைந்தளவுல இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கிற மாதிரி கொடுத்தறதுக்கு பேர் தான் சுயஉதவிக்குழு இது வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு அமைப்பாக எடுத்து வந்து நடத்துகிறாங்க சுயஉதவிக்குழு இந்த இது மூலமாக நிறையா ஏழைப்பெண்கள் அவங்க குடும்ப கஷ்டத்தில் வந்து ஈஸியாக வெளியே வந்திர்ராங்க ஏன்னா பணம் இருந்தால் மட்டுந்தான் வெளியே வர முடியும் கஷ்டத்துலேருந்து ஸோ அது வந்து அப்படிதான் பண்ணிகிட்ருக்காங்க பெண்கள் வேலை வாய்ப்பு பழகுவதற்கான நல்ல வாய்ப்புகள் யாவை பெண்களின் வேலை வாய்ப்பு வழங்குவதற்கு நல்ல வேலை வாய்ப்புனா நிறையாவே இருக்கு அது பார்த்துக்கிட்டிங்கனா என்ன சொல்லாம் அப்படின்னா பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்க முன்னேறணும் முன்னேறுவாங்க அவங்க முன்னேறுனாங்கன்னா அவங்க குடும்பம் முன்னேறும் அதனால் பெண்களுக்கு வந்து நிறையா வேலை வாய்ப்பு வந்து கொடுக்கலாம் அதுதான் என்ன மாதிரினு சொல்கிறதுன்னா எக்ஸாம்பிளுக்கு அவங்க கடை வச்சுக் கொடுக்குலாம் உக்காந்துட்டே வேலை செய்கிற மாதிரி கணக்கு வழக்கு அந்தமாதிரி வந்து அவங்குளுக்கு கொடுக்குலாம் அப்றம் பார்த்திங்கனா நிறையா வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது எல்லா நிறையா இருக்கு பெண்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் அந்தமாதிரி கொடுக்குலாம்